நான் சிஸ்த்து படிக்கும்போது எங்கள் டியூஷனில் வந்துட்டு ஒரு சார் ஒரு சார் வந்துட்டு எப்படி ட்ராயிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கும்போது நானும் இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டேன் ஒரு த்ரீ மந்த்ஸ் சொல்லி கொடுத்தாரு அப்றம் எப்படி எப்படி பிடிச்சி வரையணும் அந்தமாதிரி சொல்லி கொடுத்தாரு அப்றம் ஒர்க் ஷாப் வந்துட்டு நாங்கள் நாங்கள் தும்பலத்திலருக்கோம் நாங்கள் தும்பலத்தில் வந்துட்டு ஒரு கடை வச்சுருக்கோம் அந்த கடை அது நாங்கள் கடை வச்சு அது நல்லா சேல்ஸ் ஆனுச்சு சேல்ஸ் ஆகும்போது சரி ஓகே இதை நாங்கள் இன்னும் இது பண்லாம்ன்னு பெருசாக்குலாம் அப்டின்லாம் நெனைச்சோம் அந்த ஓவியம் அந்த ட்ராயிங் வந்து எனக்கு எப்படி யூஸானுச்சு அப்படினா நான் இது ஸ்கூலில் வந்துட்டு எனக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நான் பயாலஜி குரூப் எடுத்தேன் அந்த பயாலஜி குரூப்பில் எனக்கு ட்ரா பண்ணது ட்ரா பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எந்தவொரு கஷ்டமும் இல்லை எல்லாம் நான் எல்லாம் ஈஸியாக பண்ணிவிட்டேன் அதான் எனக்கு எனக்கு நான் என்னோட அனுபவம் இதான் என் ட்ராயிங்லேயும் வரையிறதுலேயும் ஒர்க் ஷாப் பண்றதுலேயும் தேங்கியூ